பொதுவாக நாங்கள் வந்து என்னென்ன விலங்குகளெல்லாம் வளர்ப்போம்னா ஆடு மாடு கோழி பன்றி அதுபோன்ற விலங்குகளெல்லாம் வளர்க்குறோம் அதுக்கு வந்து இயற்கை முறையில் என்னென்ன தீவனங்களெல்லாம் கொடுக்குறோம்னா அதுக்கு இயற்கை புல்லு கம்பு கேழ்வரகு கோதுமை அதுமாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி நாங்கள் கொடுப்போம்னா நைட்டில் வந்து ஊற வச்சுர்வோம் இப்போ ஒரு ரெண்டு ஆடு இருக்குன்னால் அந்த ரெண்டு ஆடுக்கான தீவனத்தை நைட்டில் ஊற வச்சு அதை வந்து காலையில் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடுவோம் மொத்தமாக கொடுத்தாலும் அது வந்து திரும்ப வயிறு வலி ஏற்பட்டுவிடும் அதுக்கு வயிறு வலி ஏற்பற்றுடும் சில மருத்துவ சிக்கல்களுக்கு ஆளாகிடும் அது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் மாட்டுகளுக்கு என்ன பண்ணுவோன்னால் கம்பு தீவனம் அதுக்கு தீவனனால் எப்படின்னா சோளப்பயிர் தட்டை பயிர் பொட்டு கடலை கம்பு தட்டு கம்பு தட்டுனால் அந்த கம்பெல்லாம் எடுத்து அப்படி ஓரங்கட்டுவாங்க அந்த நார் இருக்கும்லே அதைத்தான் கம்புத்தட்டுனு சொல்லுவாங்க அதெல்லாம் அரைத்து நைட்டில் ஊற வச்சு திரும்ப எடுத்தாந்து காலையில் வச்சுட்டா நல்லா பால் கறக்கும் அது மாதிரி இது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் உணவு கொடுக்குறதால மாடு வந்து நல்லா பால் கொடுக்குது பட் ஆனால் என்ன பண்ணுதுன்னால் ஸ்டென்த் ஆக ஆகுது அதே வந்து ஹைபிரிட் கொடுக்கும்போது ஹைபிரிட் கொடுக்கும்போது வந்து ஆர்கானிக் கொடுக்குறத விட அதிகமாக பால் கறக்குது பட் ஆனால் என்ன பண்ணுதுன்னால் மாடோடய லைஃப் கிடையாது வாழும் தன்மை வந்து இழந்துவிடுது இப்போ ரெண்டு வருஷம் உயிரோடு இருக்குன்னால் இப்போ ஒரு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்திலே இறந்து போய்விடுது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் கோழிக்கும் அதுமாதிரிதான் கோழிக்கு என்ன பண்ணுவோனால் அரிசி கோதுமை இயற்கை உணவுகள்தான் கொடுப்போம் செயற்கை வந்து எதுவும் அதிகமாக நான் கொடுக்க மாட்டோம் இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன திட்டங்கள் கொடுத்து இருக்காங்கனால் இதுக்கு வந்து இப்போ இப்போ ஆதரவற்றவர்கள் வீடு இல்லாதவர்கள் நிலம் கம்மியாக வச்சுருக்கவங்கல்லாம் ஒரு நாலு ஆடு மூணு ஆடு வாங்கும் திட்டத்தில் வட்டி வந்து கம்மியாக கொடுத்து அவர்களுக்கே கவர்மெண்ட் மூலம் மானியம் கொடுக்குறாங்க மானியம் கொடுக்குறதுல அதில்வந்து ஒரு சில விவசாய மக்கள் சிறு விவசாயிகளெல்லாம் பயன் பெறுகிறாங்க இப்போ இதுவே எடுத்துகாட்டால் என்ன பண்ணலானால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ரெண்டு ஆடு அது எப்படின்னால் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து இருந்தாங்க இது வந்து விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கும் ஒரு திட்டமாக இருந்து கொண்டு வருகிறது